சரிங்க மேம் மேம் நாங்கள் மேம் எனக்கு வந்துட்டு இ இ த்ரீ ஜி இருக்கும் மேம் எனக்கு ஃபைவ் ஜி வேணும் மேம் ஆ ஆ ஆ ஆமாம் மேம் பைவ் ஜி தான் மேம்

மந்த்லி மேம் மந்த்லி மேம் சரி ஓகே மேம் சரி ஓகே மேம் ஆ இருக்குது மேம் ஓகே மேம் நான் ஆபீஸ் வரேன் மேம் தேங்க்யூம்மா ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்